ரெடிமேட் ஷேர்ட்டு எடுக்கலாம்னு சென்னை சில்க்ஸ் போனாங்க எடுத்துகிட்டு வந்த கலரில் எனக்கு பிங்க் கலர் ரொம்ப பிடிக்கும் அந்த கலர் தான் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க என்னுடைய சைஸுக்கு கரெக்டாக பொருத்தமாக தாங்க இருந்துது நான் போட்டுக்கிட்டுருக்கிற பேண்டுக்கும் அது கரெக்டாக பொருத்தமாக இருந்துது பிட் பேண்ட்டும் சரியாவே இருந்துதுங்க எனக்கு ஹாஃப் ஹேண்ட் ஷேர்ட் தான் பிடிக்கும் அதனால் ஆஃப் ஹேண்ட் ஷேர்ட்டு தாங்க நான் எடுத்தேன் அது இப்போ வந்து ரொம்ப திருப்தியாக இருக்குங்க